ஐயா நாங்கள் ஏஜென்சியில் இந்தமாதிரி இவ்வளோ கட்டணம் தான் செலுத்தணும்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அதிகமான கட்டணம் கேட்டிங்கனா கண்டிப்பாக எங்களால் கொடுக்க முடியாது இது வந்து பெரிய பிரச்சனையாக ஆகும் நாங்கள் இந்த கட்டணோம்னு நம்பி தான் இந்த இந்த பேருந்தில் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படி இருக்கும் போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதிக கட்டணத்தை வசூலித்தா எங்களால் எங்கக்கிட்டே அந்த அளவுக்கு பணம் கிடையாது அப்புறம் எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் நீங்கள் இவ்வளோ கட்டணம் அதிகமாக கேட்பீங்கனு எங்களுக்கு தெரியாதே நீங்கள் நல்ல ஏஜென்சின்னு நம்பி தானே நாங்கள் வந்து பயணம் பண்ணுறோம் அங்கே வந்து அந்த அந்த அளவு தான் கட்டணம் நாங்கள் வாங்குறீங்க இங்கே வந்து அதிக கட்டணத்தை வசூலிச்சீங்கன்னா நாங்கள் எப்படி உங்கள் ஏஜென்சியில் நம்பி நாங்கள் வர்றது தயவுசெய்து அந்த கட்டணத்துக்கு படி வாங்கிக்கங்க அது தான் நல்லது இல்லைனா நாங்கள் இந்த புகார் தெரிவிக்கிற மாதிரி தான் ஆகிடும் இல்லைனா நாங்கள் உங்கள் ஏஜென்சிக்கிட்டே நாங்கள் பேசுகிறோம் சார் ஐயா இந்தமாதிரி உங்களுடைய பேருந்து பேருந்து ஓட்டுநர் வந்து எங்கக்கிட்டே வந்து அதிக கட்டணத்தை கேக்கிறாரு இது என்ன நியாயம் இருக்குது நாங்கள் வந்து இந்த பேருந்தில் கம்மி கட்டணம்னு நம்பி தான் நாங்கள் இதில் வர்றோம் அப்படி இருக்கும்போது திடீர்னு அதிக கட்டணத்தை கேட்டிங்கனா நாங்கள் எதுக்காக இதில் வரணும் அப்போ எங்களை நம்ப வெச்சி தானே நீங்கள் ஏமாத்துகிறீங்க ஏன் இந்தமாதிரி பண்ணுறீங்க என்ன என்ன முன்பதிவு கட்டணமோ அதை தானே நீங்கள் வாங்கணும் அதை விட்டுட்டு அதிக கட்டணத்தை திடீர்ன்னு கேட்டால் நாங்கள் பணம் எங்கக்கிட்டே இல்லை நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் இல்லை நீங்கள் அந்தமாதிரி அதிக கட்டணத்தை கேட்பீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சுருந்தா நாங்க இந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டோம் நாங்கள் வேறு பேருந்தை நாங்கள் புக் வேறு பேருந்தை நாங்கள் வந்து முன்பதிவு பண்ணிவிட்டு நாங்கள் அதில் பிரச்னை இல்லாமல் போய்ருப்போம் இப்படி எங்களை நம்ப வெச்சி கழுத்த அறுக்கிற மாதிரிதானே இருக்குது ஒரு கட்டணத்தை அவுங்க காம்மிச்சிட்டு நேராக வந்ததுக்கப்புறம் அதிகமான கட்டணத்தை கேட்டால் அதில் என்ன நியாயம் இருக்குது ஆ உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கனா தானே நாங்கள் வந்து எங்களுக்கு இது ஒத்து வருமா ஒத்து வராதான்னு நாங்கள் அடுத்ததை பார்க்க முடியும் அதை விட்டுவிட்டு நீங்கள் கம்மியான கட்டணத்தை முதல்ல காம்மிச்சிட்டு அப்புறம் பிறகு அதிகமான கட்டணத்தை வசூலித்தீங்கனா இதில் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது எங்களால் பணமே கொடுக்க முடியாது இது என்னங்கிறதை நீங்கள் தான் நீங்கள் தான் சொல்லணும் இல்லை நாங்கள் மேலே வந்து புகார் பண்ணுவோம் காவல் நிலையத்தில் புகார் பண்ணக்கூட நாங்கள் தயார் தயவுசெய்து என்ன உண்டோ அதை நியாயமாக பார்த்து வாங்கிக்கங்க